ஹலோ சொல்லுங்க மேடம் ம் ஆமாம் மேடம் சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது ஓகே மேடம் இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து லேடிசுகுனே ஸ்பெஷலாக ரெடி பண்ண ஸ்கூட்டர்ஸ்லாம் நம்மள்கிட்ட அவைலபுலாக இருக்கு மேடம் உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் மேடம் எதிர்பார்க்குறீங்க

ஓகே மேடம் இப்போ வந்து நம்மள்கிட்ட ஒன் லாக்குக்கே வண்டி இருக்கு மேடம் அதில் வந்து ரெண்டு கலர் அவைலபுலாக இருக்கும் எல்லோ ரெட் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா மேடம் இல் இல்லை மேடம் நம்மள்கிட்ட வண்டி கலர் எப்பவுமே நம்மள்கிட்ட அவைலபுலாக இருக்கும் எல்லா கலருமே அவைலபுலாக இருக்கும் நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு வண்டி வந்து நாங்கள் உடனே டெலிவரி பண்ணிடுவோம் மேடம் பிராசஸ்லாம் முடிஞ்ச உடனே ஓகேவா மேடம் இப்போ வந்து நீங்கள் இஎம்ஐயில் எடுக்கறீங்களா இல்லை எப்படி மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட்டிங் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து டுவண்ட்டி தௌசண்ட் பே பண்ணனும் ஓகேவா மேடம் டுவண்ட்டி தௌசண்ட் பே பண்ண உடனே உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து எடுத்துக்குவோம் டூ இயர்ஸ்க்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் எடுத்துக்குவோம் ஓகேவா மேடம் இது வந்து டூ இயர்ஸ் பிளான்னு இப்போ வந்து நீங்கள் இதோட வண்டியோட ஸ்பெசிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதான்னு பாருங்கள் ஓகேவா மேடம் இப்போ வந்து இந்த வண்டி வந்து ஒன் டைம் சார்ஜ் பண்ணோம்ன்னா உங்களுக்கு வந்து ஃபார்டி கிலோமீட்டர்ஸ் அப் டூ ஃபார்டி கிலோமீட்டர்ஸ் வரையும் உங்களுக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும் ஓகேவா மேடம் இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி வாங்கறதா இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான் பேட்டரி வாங்கிட்டீங்கனா உங்களுக்கு ஒரு பேக்கப்பாக இருக்கும் அதை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு ஒரு பேக்கப்பாக இருக்கும் அந்த பேட்டரியோட அமௌண்ட் வந்து டென் தௌசண்ட் தான் வரும் மேடம் பேட்டரி ஆமாம் மேடம் பேட்டரி தனியாக அது வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை மேடம் ஓகே மேடம் இப்போ அதேமாட்ட இந்த இப்போது வந்து நீங்கள் யார் பேரில் வந்து வண்டி எடுக்க போறீங்களோ அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு எடுத்துகிட்டு வந்துருங்க மேடம் அதுக்கு அப்புறம் பேங்க் டீடெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க அவங்களோட பாஸ்புக் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறாங்களோ அதோட டீடெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க அது போக ஒரு பிளாங்க் செக் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருங்க ஓகேவா மேடம் ஓகே மேடம் நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணுங்கள் மேடம் நான் உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேணுமா சொல்கிறேன் ஓகேவா மேடம் ஓகே நன்றி மேடம்